இந்த நவீன உலகத்தில் இப்போ தமிழ்மொழி பல சவால்களை சந்திக்க வேண்டிது இருக்குது குறிப்பாக ஒரு சில காரியங்களை சொல்ல வேண்டி இருக்குது இப்போ நாம சாதாரணமாக ஒரு பெயிண்ட் எடுக்கிறது போ போய் பெயிண்ட் டப்பாவை பார்த்தா பெயிண்ட் டப்பாவில் பூரா இங்கிலீஷு தான் முதன்மையாக இருக்குது தமிழுக்கு அங்கே முக்கியத்துவம் இல்லை அதே நேரத்தில் வந்து நாங்கள் தமிழராக தமிழில் அதாவது தமிழர்களாக இருந்தும் அந்த தமிழில் வந்து நாங்கள் சரியாக பயன்படுத்த முடியாதபடி இருக்குது ஒரு சில நேம் போர்டுகள் அதாவது ஒரு ஊருக்கு போகிற பார்த்தாக்கூட எல்லாம் இங்கிலீஷில் இருக்குது இப்போ பள்ளியில்கூட தமிழில் கற்று கொடுக்காதபடி இங்கிலீஷுலேயே பேசுகிறாங்க பிள்ளைகளும் வீட்டில் வந்தால் டேடி மம்மினு சொல்லி பேசுதுங்களே தவிர அம்மா அப்பான்னு சொல்லி சொல்லக்கூடிய காரியங்கள் கிடையாது இப்படியாக அன்றாடம் ஒவ்வொரு விஷயத்துலையும் தமிழ்மொழி பல சவால்களை சந்தித்து வருது இங்கிலீஷ் தான் முதன்மையான இருக்குது எந்த இதில் போய் பார்த்தாலும் இப்போ நாங்கள் ஒரு பெயர் பலகையிலையோ இல்லை ஒரு ட ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் ட்ரெயினை பார்த்தாக்கூட தமிழ் ரொம்ப கம்மி எல்லாம் இங்கிலீஷுலேயும் அந்த இங்கிலீஷில் தான் இருக்குது இப்படியா அதனால் தமிழ் ரொம்ப சவால்களை சந்தித்து தான் கடந்து செல்ல வேண்டி இருக்குது